இங்கே கொடிசியானு சொல்லி ஒன்று இருக்குது கோயமுத்தூரில் அங்கே வந்து அம்மா ஜெ ஜெயலலிதா வந்திருக்காங்க அப்புறம் கலைஞர் வந்திருக்காங்க நிறைய கட்சி கூட்டலாம் நடக்கும் ஜெயலலிதா கலைஞர் அவங்களெலாம் வரும்போது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் கூட்டலாம் நிறைய வரும் அப்புறம் வந்து நிறைய இசை நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி எல்லாமே நடைபெறும் அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து எஸ்பிபி இளையராஜா அதுவும் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறக்கும் நிறைய கூட்டலாம் வரும் அதுக்கப்புறம் எங்கள் உள்ளூரில் வந்து ஒரு மைதான நகர் இருக்குது அந்த மைதானத்தில் வந்து வாலிபால் கிரிக்கெட் கபடி இந்தமாதிரி நிறைய மேட்ச் நடக்கும் அந்த மேட்ச்சை தலைமை தாங்கிறக்கு வந்து எங்கள் ஊரிலேருந்து கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அந்தமாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அவர்களுக்கு நிறைய ப்ரைஸு கொடுத்துருக்காங்க எங்கள் உள்ளூரிலேருந்து நிறைய பசங்களும் போய் எல்லாம் போட்டியும் கலந்திருக்காங்க அவங்களும் வந்து வெளியூருக்கு கூப்பிட்டாலும் அவங்க போவாங்க நல்லாயிருக்கும் எல்லாம் பார்க்கறக்கு எங்கள் ஊரில் ஏதோ விஷேசன்னு சொல்லி வைச்சாங்கன்னா அந்த கிரௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு போட்டி பெரிய போட்டியாக ஒரு நான் ஒரு ரெண்டு நாள் நடக்கிற அளவுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டியை வந்து எம்எல்ஏ இந்தமாதிரி எம்பி வந்து தலைமை தாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸு கொடுப்பாங்க எங்கள் ஊருக்கு அது ஒரு மரியாதையும் மரியாதையாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது